நான் லாஸ்ட்டாக ஒரு எல்ஜி ப்ரிஜ்ஜி ஒன்று வாங்குனேன் செவன் ஸ்டார் ப்ரிஜ்ஜி அப்படினு சொன்னாங்க ரேட்டு கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரோம் கிட்ட வந்துச்சு நல்லாருக்கு சூப்பராக இருக்கு செம ப்ராடக்ட் வச்சோம்னா ஒரு ஹாஃப்னவர் தான் மேக்ஸிமம் நல்லா கூலிங்காக இருக்கு நல்லா சேஃபாக இருக்கு கரெண்டு பில்லு ரொம்ப கம்மியாக வருது எப்போ தேவையோ அப்போ ஆட்டோமெட்டிக்காக ஆன் பண்ணிக்கிற மாதிரி ஆஃபாயிக்கிற மாதிரி தெர்மோஸ்டாட் அப்படின் சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க அது மூலமாக ப்ரிஜ்ஜி வந்து கரெண்டு சேவ் பண்ணுது நல்லா அதிகமாக சேவ் பண்ணி கொடுக்குது கரெண்டு பில்லு அதிகமாக வரல நம்ம கூலிங்காகவும் இருக்கு அது மாதிரி ஐஸ்ஸில் வச்சிட்டோம்னா ஒரு ரெண்டு மூணு பாய்ன்ட்ல நல்லா இதாயிடுது ஒரு ஹாஃப்னவர் ஒன்னவர்லையே நல்லா ஐஸ்ஸாயிடுது கரெண்டு கட்டானாலும் ஒரு ரெண்டு மண்நேரம் மூணு மண்நேரம் கூட அந்த கூலிங் தன்மை அப்படியே இருக்கு ப்ரிஜிக்குள்ளார ஸோ நல்லா இருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கேஸ்ஸும் நல்லா அதிகமாக ரொம்ப நாள் இருக்கும் டென் இயர்ஸ்க்கிட்ட வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க வெய்ட்லெஸ்ஸாகவும் இருக்கு கேரண்டியாக இருக்கு ஸ்டெப்லைஸர் வசதிலாம் தேவயில்லை ஆட்டோமெட்டிக்காக அதுலையே ஆட்டோமெட்டிக் ஸ்டெப்லைஸர் ஆட்டோமெட்டிக் இன்வெர்ட்ரு வேணுங்கறப்போ ஆனாயிக்கும் வேணுங்கறப்போ ஆஃபாயிக்கும் ஸோ அதனால நல்ல ஒரு சூப்பரான ப்ரிஜ்ஜு தான் கொடுத்ததுக்கு ஒர்த்தான ரேட்டாகதான் இருக்கு